பொன் வேல் பொன் வேல் ஸ்டேஷ்னரி ஷாப் சொல்லுங்கள் குட் மார்னிங் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரியா நீங்கள் எங்கே இருந்து கால் பண்ணுறிங்க முனீஸ்வரன் மதுரைதான்ங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே எந்த மாதிரி ஸ்டேஷ்னரிங்க மேம் ஆஃபீஸுக்குன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வ எல்லா ஐட்டமுமா மேம் ஓகே ஓகே மேம் பார்த்து சொல்லுறேன் நீங்கள் என்ன ப்ராண்ட்டில் எ எதிர்பார்க்குறிங்க

ஆ இருக்குங்க மேம் இருக்கு நம்ம இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க மேம் கங்காரு ஆ இருக்கு இருக்கு ஆ இருக்குங்க மேம் கொரியருன்னா நீங்கள் என்ன மாதிரி சைஸுன்னு சொல்லிருங்க இப்போ பதினொன்னுக்கு பதினாறு இந்த மாதிரி நார்மல் சிங்கிள் பத்துக்கு பதினாறுங்க மேம் ஏழுக்கு பத்து இருக்கு அப்புறம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இப்போ நார்மல் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் பெருசு அது ஒன்று இருக்குங்க மேம் ஒன்று வேணுமா ஓகே மேம் ஆ லிஸ்ட்டு எடுத்துக்கிறேன் மேம் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு நீங்கள் வாட்ஸ் அப் பண்ணுறிங்களா சரிங்க மேம் ஓகே மேம் சொல்லுங்கள் ஏ ஃபோர் சீட் பன்னெண்டுங்களா ஓகே ஆ சரி பண்ணிருவோம் பதினாறா சரி ஓகே ப்ளூ ஜெல்லுங்களா ஓகே ஓகே

ரெட் ஜெல் ம் மேம் ரெட் பென் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு இப்போ டிலே ஆகும் வந்துவிட்டு தான் இருக்கு உங்களுக்கு எப்போ அவைலபிளாக வேணுமோ நான் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துர்றேங்க மேம் ஓகே

ஆ நோட் பண்ணிக்கிறேன் ஆ கண்டிப்பாக நீங்கள் வர்றது நீங்கள் டெலிவரி டேட்டு எப்போ சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எப்போ அப்போ அதுக்குள்ளே வந்துருங்க மேம் அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக

ஓகே ஓகே மேம் ஓகே ஆமாம் ஆமாம் ஓகே ஆ இருக்குதுங்க மேம் இருக்கு மேம் நம்மக்கிட்ட அதெல்லாம் அவைலபிளாக இருக்கு ஓகே

ஓகே ஓகே மேம் ஓகே ஆமாம்ங்க மேம்

ம் ஆ ஓகே மேம் பண்ணிருவோம் ஹோம் டெலிவரியா மேம் ஆ பண்ணிக்கலாங்க மேம் நீங்கள் அட்ரெஸ் மட்டும் என்னென்னு சொல்லுங்கள் அட்ரெஸ் நோட் பண்ணிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் நம்பர் ட்வெண்ட்டி செவன் எஸ் எம் காம்ப்ளக்ஸ் முனிச்சாலை ஓகே மேம் ஓகே மதுரைக்கு வந்து மேம் இது நான் கால்க்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுறேன் ஆனால் நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட்டு வந்து ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட்டாக மேம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தராமல் என்ன மேம் கண்டிப்பாக பண்ணித்தரோம் ஆ உங்களுக்கு கால்க்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் பண் டிஸ்கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரியும் நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் ம் அப்போ டெலி டே சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் டெலிவரி சார்ஜு மட்டும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி வருங்க மேம் ம் நீங்கள் முனிச்சாலை அப்படின்னா உங்களுக்கு காரில் ஏறினாலும் ட்ரை சைக்கிள் வரும் என்னெங்க மேம் ஓகேங்களா ட்ரை சைக்கிள் ஆர் ஆட்டோவில வரும் ஓகே மேம் ஓகே அப்போ டெலிவரி சார்ஜஸ் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க ஏன்னா முனிச்சாலை வரணும் நாங்கள் இங்கே இங்கே பல்லானத்தத்தில் இருக்கோம் ஆனால் இங்கே இருந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எ சார்ஜஸ் வேணும் அதனால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிருங்க மேம் கண்டிப்பாக உங்களுக்கு தரமானதாக தான் மேம் இருக்கும் நல்ல ப்ராடக்ட் தான் மேம் இங்கே பண்ணுறோம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பண்ணிரலாம் மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்